ஆ ஹலோ சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள் ஆ நான் பெயிண்டர் தான் பேசுகிறேங்கண்ணா ஆ சொல்லுங்கண்ணா சரிங்கண்ணா

சரிண்ணா மொத்தம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ண்ணா வீட்டோடய அளவு ஓ சரி சரி ரெண்டு ஃப்ளோருங்களா சரி

ம் கம்பெனி பெயிண்ட்டு ஏஷியன் பெயிண்ட்டு நிப்பான்ஸு இப்போதான் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் போயிட்டிருக்குங்க ஆ நேரோலெக்குங்கிற பெயிண்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் நீங்கள் எந்தமாதிரி எதிர்பார்க்குறீங்க சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்தாற்போல் பண்ணிக் கலர் நீங்கள் கலரை எங்களுக்கு கலரை சூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட்டை வாங்கி கொடுத்துர்றீங்களா இல்லை நாங்களே காண்ட்ரக்ட் பேஸ்டாக வாங்கி அடிச்சிடுலாமா வெளியில் வந்து நல்லா டார்க் பெயிண்டாக வச்சுக்கலாங்க வீட்டுக்குள்ளாற வந்து லைட் பெயிண்ட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னால் கொஞ்சம் அது லைட் வெளிச்சத்துக்கும் அந்த வெளிச்சம் நல்லாயிருக்குங்க உள்ளே டார்க்காக அடிச்சீங்கன்னால் அது அந்தளவுக்கு நல்லாயிருக்காதுங்க இப்போதான் லேட்டஸ்ட்டு வந்து இப்படிதான் போயிட்டிருக்கு உள்ளுக்குள்ளே பிங்க்கு ஒயிட்டு லைட் சாண்டலு ஐவரி கலரு இந்தமாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க வெளியே டார்க் கலராக நீங்கள் ப்ரவுன் இருக்குது டார்க் பிங்க்கு கூட இருக்குது க்ரீன் டார்க் க்ரீன் இருக்குது டார்க் எல்லோ கூட இருக்குது எது வேணாலும் பண்ணலாங்க அமௌண்டுங்களா அமௌண்ட்டு அது ஸ்கொயர் ஃபீட் அளவு வச்சு நாங்கள் சொல்றோங்கண்ணா நீங்கள் நேரில் மீதியெல்லாம் நேரில் பேசிக்கலாம் ஆ ஆ வ ஆ நான் வரேன் வரேன் ஆ வரேன் வரேன் ஆ வரேன் ஆ வரேங்கண்ணா வரேங்கண்ணா